ஹலோ சார் உங்கள் ஹோட்டலில் நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதில் வந்து நான் சில கூடுதலாக ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ உங்கள் ஹோட்டலில் என்ன மெனு இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் நோட் பண்ணிப்பேன் அதை நான் எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஓ ஓகே ஓகே அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கா சரி சரி நான் எனக்கு வந்து ஒரு தோசை ரெண்டு இட்லி ஒரு சப்பாத்தி இதெல்லாம் இதுக்கூட சேர்த்து சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு மட்டன் மட்டன் கிரேவி எக் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க அப்புறம் டெலிவரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லை ரொம்ப லேட் ஆச்சுன்னா எனக்கு லேட்டாயிடுச்சுனா வேண்டாம் ஸோ அதனால் கேட்குறேன்